நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஹெட்செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒயர் நல்லா நல்லாயிருக்கு ஹெட்செட் சௌண்ட் நல்லாயிருக்கு நான் டேமேஜாக வரும்னு எதிர்பாத்தேன் ஆனால் பரவாயில்லை நல்லாயிருக்கு வாட்டரு புரூஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி வாட்டரு புரூஃப் ஹெட்செட் தான் கிடைச்சிது நல்லா குவாலிட்டியாகருக்கு எந்தவொரு ப்ராப்ளமும் இல்லை ப்ராடக்ட் நல்லாயிருக்கு